இப்போ தொலைதூரத்தில் ஒரு அதாவது இன்டிரியர் ஏரியாவில் ஒரு சிட்டியில் இருந்து ரொம்ப தொலைதூரத்தில் ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு இன்டிரியரில் இருக்கற ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கனா அவங்க வசிக்கிற எடத்தில் விளையாடுகிறது வந்து பார்த்தோம்னா அதிகமாக அவங்குள்ளே லோக்கல் அவங்களுக்குள்ளாரையே லோக்கல் அதாவது அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற சமூக மக்களுடைய வந்து என்ன செய்வாங்கன்னால் கபடி விளையாடுவாங்க ஒரு கோகோ விளையாடுவாங்க லேடிஸெலாம் வந்து அப்புறம் பல்லாங்குழி இந்த மாதிரியான சின்னச்சின்ன விளையாட்டுகளை விளையாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கிராமத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஓரளவுக்கு வந்து வந்து ஏரிகள் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த ஏரியில் போய் எல்லாம் ஒரு கும்பலாக சேர்ந்து நீச்சல் அடிக்கிறது அந்த ஏரியிலியே வந்து பந்தில் வெச்சு இடுக்கி இடுக்கி விளையாடுறது வாலிபால் விளையாடுற மாதிரி ஏரிகுள்ளாரையே தண்ணிலியே விளையாடுறது டைவ் அடிக்கிறது இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுவாங்க எல்லா ஒரு டீமாக சேர்ந்துட்டு விளையாடுவாங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமாக கிராமப்புறங்களிலும் கிரிக்கெட் நல்லாவே விளையாடுறாங்க கிரிக்கெட் வாலிபால் பேஸ்கெட் பால் இப்போ கிராமப்புறங்களிலும் நல்லாவே விளையாடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் டெக்னாலஜிலாம் வந்த பிறப்பு எல்லாமே எல்லா கையிலேயும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிறப்பு எல்லாம் பார்த்தோம்னால் எல்லாமே அவங்களாவே ஒருத்தர் ஒருத்தருவா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஃப்ரீ ஃபையர் அப்புறம் இந்த மாதிரி ஆன்லைன்ஸ் கேம்லாம் ஸ்மார்ட் கேம்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரையும் ஒரு நாலு மூணு அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி மாதத்துக்கு முன்னாடி வரையும் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் ரம்மி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க கிராமப்புறங்களில் நெட் கனெக்ஷன் இருந்ததுனால் போதும் ஸோ கிராமப்புறங்கள்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே அவங்கவங்க ஒரு சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லலாம் இப்போ சிட்டியில் விளையாடறதுங்களை விட கிராமப்புறங்களில் வந்து ஒரு உடல் உழைப்போடு கூடிய விளையாட்டாக இருக்கும் அதாவது உடலை வந்து நல்லா வெயிலில் வருத்தி அந்த அளவுக்கு விளையாடுற மாதிரி நல்லா விளையாடுவாங்க அதே நம்ம வந்து சிட்டியில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு உடலை வளைச்சி வளத்தி விளையாட மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு இந்த ஸ்மார்ட் கேமாக தான் விளையாடுவாங்க ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரி வேலையை தான் பார்ப்பாங்க பட் மோஸ்ட்டாக கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாம் நம்ம வெயிலில் அதாவது கபடி ரொம்ப ஒரு சூரிய ஒளியில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக அந்த மாதிரி தான் வந்து விளையாடுவாங்க இது அவங்களோடய உடல் ஆரோக்கியத்துக்கும் அவங்களோடய மன அழுத்தம் குறைகிறதுக்கும் ரொம்ப வழிமுறை நல்லாவே இருக்கும் இது அவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி சொல்லி நான் ஃபீல் பண்றேன் தேங்க் யூ